இந்திய திரைப்படத்தில் மிகவும் முக்கியமான எனக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட நடிகர் யாருன்னா தனுஷ் அவர்களை சொல்லாம் தனுஷ் வந்து அவரு நடிப்பும் ரொம்ப ரியலாக நடிப்பார் அவரோட ஆக்ட்டிங் நல்லாயிருக்கும் அவரோட டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அப்பறம் நல்ல ஒரு பாடகரும் கூட அவர் பாட்டும் நல்லா பாடியிருக்காரு அந்த பாட்டு ஹிட் ஹிட்டும் கொடுத்துருக்காரு ஒரு பிடிச்ச எனக்கு ரொம்ப பிடிச்ச படன்னா ஒன்று இல்லை நிறையாவே இருக்குது அவர் படம் அவர் நடித்த எல்லா படமும் ஒரு ஹிட்டு தான் நல்லா ஒரு ஒரு ஒரு டிரெண்டிங் ஒரு நல்ல நியூஸ் அதில் சொல்லியிருப்பாரு எல்லோருக்கும் அவர் எல்லா ரசிகர்களுக்கும் சரி மக்கள் எல்லோருக்கும் அவர் நல்லதே செஞ்சுருக்காரு ஒரு நல்ல செய்தியை தான் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் அவர் கொடுக்குறாரு அந்த காலத்தில் அடிமையாக இருந்த எல்லோரையும் இந்த காலத்தில் எப்படி வெச்சுருக்காங்க அப்போ இருந்தவங்கதான் இப்பயும் ஜாதி பார்த்து பழகுகிறாங்க அந்தமாரி படத்தை நல்லா ஒரு கிரியேட்டிவிட்டியாக தான் இவர் எடுத்த எல்லா படமும் கிரியேட்டிவிட்டியாக தான் இருக்கும் அதேமாரி நடிகை சமந்தா தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவுங்களும் ரொம்ப முடியாதவங்களுக்கு ஏழை மக்களுக்கு அவுங்களுக்கு வர்ற இன்கமில் இருந்து அவங்க எவ்வளோ தூரம் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவங்க செஞ்சுகின்னு தான் இருக்காங்க ஒரு பாட்டுன்னா இது சினிமாவில் பாட்டு நிறையா பாட்டு இருக்கு இந்த பாட்டு மூலியமாக தான் இங்கே இருக்கற எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் பாட்டு கேக்கிறோம் சோகமாக இருந்தாலும் பாட்டு கேக்கிறோம் அந்தமாரி பாடகரும் நிறையா பேர் இருக்காங்க எனக்கு பிடிச்ச பாடகன் சித்ஸ்ரீராம் அவர்கள்தான் இப்போது நிறையா பாட்டு நல்லா பாடியிருக்காரு அவர் இப்போ அப்பா அம்மா பாட்டு இது குழந்தைங்க பாட்டு லவ்வு பாட்டு லவ் ஃபெயிலியரு பாட்டு எல்லோரும் நல்லாயிருக்கும் அவர் பாடின பாட்டு எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்